இங்கே ஈரோடு மாவட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோமுன்னால் இங்கே வந்து நிறையா தொண்டு நிறுவனங்கள் வந்து இருக்குது ஆனால் எல்லாம் மூலிமா வந்துட்டு நூறு சதவீதம் வந்து மக்களுக்கு போய் சேருதா அப்படின்னு சொன்னால் அது வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஐம்பது சதவீதம் போகுது சில பேர் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணிட்டுருக்காங்க இதில் வந்து அவங்க என்னென்ன காரணங்கள் வந்து எதை ஆதரிக்கிறாங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கறது நிறைய வந்துட்டு அரசு மூலிமா வர திட்டங்கள் வந்து எதுவும் மக்களுக்குக் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்குறது வந்து நேர்மறையா வந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே வந்துட்டு பக்கத்தில் வந்து முதியோர் இல்லம் குழந்தைகள் காப்பகம் அதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா கோபியில் வந்து சில இடங்கள் வந்து இருக்குது ஆனால் அது எல்லா இடத்துக்குமே வந்துட்டு போய் கிடைக்குது அப்படிங்குறது வந்து ஒரு கேள்விக்குறியாகதான் இருக்குது வீடு இல்லாதவங்களுக்கு வந்துட்டு சில பேரை பார்த்துருக்கேன் வீடு வந்து கட் கொடுத்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டுதான் இருக்காங்க ஆனால் சில பேர் வந்து பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரியேதான் இன்று வரைக்குமே இருக்காங்க